தமிழகம் வந்தால் நீங்கள் வாங்க வேண்டியது மண் பாண்டங்கள் சின்ன அடுப்பு பொங்கல் வந்தால் சின்னச் சட்டி பெரியச் சட்டி மண்ணில் செஞ்ச எல்லாப் பொருட்களும் வாங்கலாம் ஜவுளி எல்லாம் இங்கேல்லாம் கொறைஞ்ச ரேட்டில் தான் இருக்கும் ஜவுளிங்கல்லாம் வாங்கலாம் நகைகள் நகை மணிகள் எல்லாம் வாங்கலாம் இங்கே நெக்லஸு தோடு எல்லாம் வாங்கலாம் மண்பாண்டங்கள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தமிழகம் வந்தா தமிழகத்தில் சின்ன மண் பானையிலிருந்து பெரிய மண் பானை வரைக்கும் இருக்குது மண் அடுப்பு இருக்குது மண்ணில் செஞ்ச தட்டு இருக்குது மண்ணில் செஞ்ச எல்லா பொருட்களுமே இருக்குது இங்கே வந்தால் மிஸ் பண்ணிடாம வாங்குங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நினைவூட்டலாக இருக்கும் எப்போப் பார்த்தாலும் இது எங்கே வாங்கினோம்னு ஞாபகம் வரும் தமிழ்நாட்டில் இதல்லாம் ஃபேமஸானது தான் எங்கேப் பார்த்தாலுமே இருக்கும் எந்த ஊரில் பார்த்தாலுமே இருக்கும் மண்பாண்டங்கள் எல்லாம் ஜவுளிக்கடைகள்லாம் அங்கங்கே இருக்கும் நீங்களும் வந்து குறைஞ்ச ரேட்டில் வாங்கிட்டுப் போகலாம் நகைங்களும் வந்து வாங்கிட்டுப் போகலாம் நீங்களும் வந்து வாங்கிட்டுப் போங்க மண்பாண்டங்களை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தமிழகம் வந்தால் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன அடுப்பு பெரிய அடுப்பில் இருந்து எல்லா வகையான அடுப்புமே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க